ஆ சொல்லுங்க மேடம் ஆமாங்க மேடம் கறிக் கடை தான் அப்படிங்களா ம் சரிங்க மேடம் எந்த டேட்டுக்கு அப்படிங்களா மேடம் இப்போது மட்டன் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ரா ப்ரைஸ் இப்போது போயிட்டிருக்கு நீங்கள் டோட்டலாக இருபத்தஞ்சு கிலோ கேட்குறீங்க உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் பண்ணிக்கலாம் சிக்கன் எத்தனை கிலோ மேடம் கேட்டிங்கள் இல்லைங்க மேடம் இது வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் தான் நான் உங்களுக்காக சரி இருபத்தஞ்சு கிலோ கேட்குறீங்கங்கிறதுனால எழுநூறுபா பண்ணிக் கொடுக்குறோம் கோழிக்கறில வேணுணா கம்மி பண்ணி அப்படிங்களா சரிங்க மேடம் நீங்கள் கடைக்கு வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு எத்தனை கிலோ கேட்டிங்க இருபத்தஞ்சு கிலோங்களா எப்படி மேடம் வெள்ளாட்டு கறி மாதிரி வேணுங்களா மட்டன் அப்படிங்களா சரிங்க மேடம் இப்போது நீங்களே வந்து ஷாப்க்கு வந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணணுங்களா சரிங்க மேடம்

நீங்கள் அட்ரெஸ் வந்து வாட்ஸப்ல மெசேஜ் போட்டிருங்க இப்போ அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக ஏதாச்சும் பே பண்ண முடியுங்களா அப்படிங்களா ஒரு ஒரு ஐயாயிரரூபாய் கொடுங்க ஆ அனுப்புங்க சரிங்க மேடம் இது சிக்கன் வந்து சேர்வாக்கு எதுவும் வைக்கிறீங்களா இல்லை பொரியல் மாதிரி பண்ணுறிங்களா இல்லை பிரியாணி அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படிங்களா சரிங்க மேடம் நான் சிக்கன் வந்து லெக் பீஸ் தனியாகவும் அப்புறம் சிக்கன் தனியாகவும் தனித்தனியாக உங்களுக்கு பேக் பண்ணிக் கொடுத்துர்றோம் சரிங்க மேடம் ஓகே தேங்க்யூ